சார் மாருதி சுசுக்கி ஷோரூமுங்களா சார் எனக்கு மாருதி சுசுக்கி ஈகோ வேணுங்க சார் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார் எத்தனை சீட்டிங் எத்தனை சீட்டிங் கேப்பா ஓகே ஓகே சார் ஓகே சார் ம் ஏர்பேக் ம் சொல்லுங்கள் பதினஞ்சு வருதுங்களா ம் சரி ஏர்பேக்கு ஓகே ம் ஓகே சார் ஏர்பேக் எத்தனை வருதுங்க சார் அதில் அஞ்சு அஞ்சு வருதுங்களா ம் ம் ஆ ஓகே ஓகே ஆமாம் ஆமாங்களா ம் ம் ஓகே சார் ஓகே சார் இப்போ புக் பண்ணால் எத்தனை எத்தனை நாள் வெயிட்டிங் பீரியட் வரும் சார் ஆமாங்க சார் கலர் என்ன வேணா கிடச்சிருங்களா சார் ம் சரிங்க சார் நீங்கள் எந்த பிரான்ச்சுங்க சார் கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி பிராஞ்ச்சுங்களா ஓகே சார் ஓகே சார் அப்புறம் இன்னொன்று இது அந்த அதில் அலாய் வீல்லலாம் வருதில்லைங்க இல்லைங்க சார் ஆ ஆமாங்களா ஓகே சென்டர் லாக்கு அதெல்லாம் எதுவும் வரதில்லை ம் ஓகே மைலேஜ் சிஎன்ஜி வருதா சார் அதில் சிஎன்ஜி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஆமாங்களா ஓகே சார் ஓகே ம் ஓகே சார் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் சார் என்ன இருக்குதோ ம் ஓகே ஓகே தேங்க்ஸ்